சின்ன வயசில் எனக்கு சமையலில் ஆர்வம் கூட்டியது என்னென்னு என்னென்னு சொன்னால் சாம்பார் ஃபஸ்ட்டு சாம்பார் வைச்சேன் சாம்பாரை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாேரும் நல்லாயிருக்குன் சொன்னாங்க நானும் சாப்பிட்டேன் நல்லாயிருந்துச்சி அதனால எனக்கு ஒரு ஆர்வம் வந்து அதுலேருந்து புளி குழம்பு ஒரு நாள் வைச்சேன் ரசம் வைச்சேன் சாம்பார் வைச்சேன் புளி குழம்பு வைச்சேன் ஒவ்வொரு சமையலும் ஒவ்வொன்றும் நானாக கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்றா வைக்கும்போது ஆர்வம் தூண்டியது எனக்கு அதுலேருந்து கேசரி ஒரு நடை கிண்டினேன் எல்லாேருக்கும் கொடுத்தேன் நல்லாயிருக்குனு தின்னாங்க நானும் சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப விருப்பமானது என்னென்னு கேட்டிங்கன்னால் சமைத்து பார்க்குணும் அது என்ன உணவாக இருந்தாலும் பரவாயில்லனு சமைச்சி பார்க்கணுனு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு குழம்பு வெச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு சமையல் சமைச்சி சாப்பிட்டுகிட்ருந்தேன் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிச்சி போச்சு சாம்பார் எப்படி வைக்கணுன் சொன்னால் சின்ன பிள்ளையிலேந்தே எங்கள் அம்மா சாம்பார் தான் அதிகமாக வைப்பாங்க அதை வந்து ஒரு நாளைக்கு நான் வெச்சு பார்க்குணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் தூண்டிச்சி அந்த சாம்பரை நான் வைச்சேன் வைச்சொன்னே எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துது எனக்கும் பிடிச்சிருந்தது அதுலேருந்து தான் நான் ஒரு ஒரு குழம்பும் வைக்க ஆரமித்தேன் கேசரி கிண்ட ஆரமித்தேன் ஒரு ஒரு பலகாரமும் செய்ய ஆரமித்தேன் ஒரு ஒரு பொருளையும் நானாக தூண்டுகோல் பண்ணி செய்யணுனு ஆர்வம் தூண்டினதுனால ஒரு ஒரு சமையலையும் நானாக கற்றுக்கிட்டு ஒன்றும் ஒன்றும் செய்ய ஆரமித்தேன் புளி குழம்பு ஒரு நாள் வைச்சேன் அதுவும் நல்லாயிருந்ததுன் எல்லாம் சொன்னாங்க அதுலேருந்து அந்த குழம்பும் வெச்சு நானும் பழகிக்கிட்டேன் இதனால் தான் சமையலுக்கு ஆர்வம் வந்து எனக்கு கூடியது